இந்தியாவின் பிரபலமான விஞ்ஞானி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அப்துல் கலாம் சார் அவர்தான் ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருக்காரு அவர் இந்தியாவில் ராக்கெட் கண்டுபிடிச்சதுலேந்து அவர் தான் எல்லாமே பண்ணியிருக்காரு ஏன் ஏன் வந்து எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கும்போது அவரை பற்றி பேசி பேசி தான் எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் பேசுகிற ஸ்பீச் பார்த்தீங்கன்னா எல்லாமே பசங்களுக்கு சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால அவர் ஸ்பீ அவர் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச்சாகதான் இருக்கும் மேக்ஸிமம் அதனால் சின்ன சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்தியாவில் பெஸ்ட்டு விஞ்ஞானி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அப்துல் கலாம் சார் தான் நம்பர் ஒன்றுன்னு நாங்கள் சொல்லுவேன் நான் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்